குட் மார்னிங் மேம் நான் அபினே அபினேஷோடய அம்மா பேசுகிறேன் ம் ஸ்கூலில் அவன் ஒழுங்காக படிக்கிறானா கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்தேன் மேம் அதனால தான் வரமுடியல தப்பு தான் மேம் கொஞ்சம் வேலை முக்கியமான வேலை அதனால தான் போயிட்டேன் மேம் படிக்கிறதே இல்லையா ஏன் மேம் வீட்டில் உட்காந்து புக்கலாம் வச்சிட்டு அவன் உட்காந்துருக்கான் நானும் படிக்கிறான்னு நினச்சிட்தான் மேம் இருக்கேன் ஃபோனை கொடுக்கலன்னா சாப்பிடமாட்டேன்னு சொல்கிறான் மேம் அப்புறம் நான் என்ன மேம் பண்ணுறது சரிங்க மேம் நான் இன்றைக்கி கண்டிச்சி நான் கண்டிப்பாக வளர்க்கறேன் ஆ ஆ ஓகே மேம் ம் சரிங்க மேம் நான் அவனை கண்டித்து வள கண்டிக்கிறேன் ஆ ஓகே மேம் நான் இனிமேல் கொடுக்கல

ம் ஓகே மேம் நான் இனிமேல் இருக்கேன் ஒழுங்காக இருக்கேன் ம் ப அந்த ரெண்டு சப்ஜட் மட்டும்தான் ஒழுங்காக படிக்க வரலயா படிக்கலையா மீதியெல்லாம் ஒழுங்காக படிக்கிறானா ம் இல்லை அவன் வீட்டில் உட்காந்து நல்லா தான் படிக்கிறான் அவன் கொஞ்சம் மேக்ஸ் மட்டும் வராது அவனுக்கு சரிங்க மேம்

அவன் மேலே தான் சரிங்க மேம் இனிமேல் நான் கிட்டையே இருந்து உட்காந்து படிக்க சொல்லித்தரேன் ம் சரிங்க மேம் ம் தேங்க்கி யூ மேம்